தமிழ் மொழி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பழமையான மொழி அது வந்து பிற மொழிகள் கூட ஒப்பிடும் போது வந்துட்டு தமிழ் தெரிஞ்சவங்க வந்து பிற மொழிகள வந்து நம்ம ஈஸியாக வந்து கற்றுக்கறோம் ஏன் அப்படின்னா தமில ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம வந்து கற்றுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது தமிழ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான மொழியா இருக்குது ஏன்னால் தமிழ் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச மொழியா இருக்குது அப்போ புதுசாக வந்து தமிழ் கத்துக்கறவங்க கூட ரொம்ப எளிமையான முறையில் வந்து தமிழை கற்றுக்கறாங்க ஏன் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப டீப்பாக இருக்காது ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் தான் இருக்கும் ஈஸியாக வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து மேக்ஸிமம் வந்து எல்லா லேங்வேஜும் வந்து நம்ம கற்றுக்கும் போது வந்துட்டு தமிழ் மொழியில வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கறாங்க அது ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து நம்ம மற்ற லேங்வேஜை வந்து கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து தமிழ் வ தமிழை வந்து சொல்லிக் கொடுக்கறாங்க அது கூட வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக் கொடுக்கறாங்க எல்லா லேங்குவேஜு கூடயுமே நம்ம வந்து தமிழை ஒப்பிடும் போது தமிழ் தான் வந்து ரொம்ப சிறப்பான மொழியா இருக்குது ஏன் அப்படின்னா தமிழ் வந்து ரொம்ப ஒரு பழமையான மொழி அது வந்து தமிழ் மொழி தான் முதன் முதலில் வந்து தோன்றுச்சின்னு சொல்கிறாங்க அது வந்து எல்லாம் எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்துக்குன்னு சொல்கிறது நிறையா பேர்த்துக்கான தாய்மொழியாவும் இருக்குது தமிழ்